நாங்கள் எங்களுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லைங்க நாங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபி பார்க்கறோங்க நாங்கள் பெருந்துறையில் கீதுராஜு அம்மாகிட்டே தான் பார்க்கறேங்க ஒரு ஒரு தடவை போனாலும் ஆயிரம் ரூபா ஆயிரத்து ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாயிக்கு மேலே ஆகுதுங்க கம்மியாக ஆகறதில்லை இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்கறேங்க போகிறோம் வரோம் ஒரு பொழுதே ஆகிருங்க அங்கே போனால் ஒரு நாளே ஆகிருங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க மருந்து எழுதி கொடுப்பாங்க இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்க எல்லா பார்த்துக்கிட்டு தான் வரணுங்க அந்த அம் அந்த அம்மா பத்து மணிக்கு மேலே தான் வருங்க நாங்கள் ஒம்பது மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவாங்க நாங்கள் நேரத்திலே போய் உக்காந்துருப்போம் அந்த அம்மாவுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டுங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ பார்த்துக்கிட்டு வருவோம் இப்படி இப்படி மாத்திரை சாப்பிடு அப்படிம்பாங்க இன்ஜெக்ஷன் இத்தனை நாளைக்கு ஒருக்கா போடணும் அப்படிம்பாங்க உடம்பு குறைக்கணுன்னு சொல்லுவாங்க உடம்ப குறைக்கறக்கு இது இது சாப்பிடுங்க அப்படிம்பாங்க அப்போ வந்து வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கிங் போய்கிட்டு தான் இருக்கிறேங்க சாப்பாடு என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கறேங்க இருந்தாலும் கொஞ்சம் மருந்து கொடுக்கறதுல கொஞ்சம் உடம்புக்கு ஏற்றுக்காத மாதிரிங்க கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருந்ததுன்னால் அந்த அம்மாகிட்ட சொல்லுவோம் மருந்து மறுபடியும் மாற்றி கொடுத்தாங்க அதுலேயும் ஆயிரம் ரூபாயிக்கு மேலே தான் வருதுங்க மருந்து மாத்திரையெல்லாம் ஏ இது தான் போய்விட்டு வரக்கு ஒரு நாளே ஆகிருங்க இவ்வளோ தான்